நாங்கள் வந்து சண்டே சண்டே வந்து நாங்கள் பொழுது போக்குணுன்னா நாங்கள் வந்து பார்க்கு போவோம் அப்புறம் வந்து சினிமாக்கு போவோம் ஜிம் போவோம் அப்புறம் வந்து சர்ச்சுக்கு கூடோம் போயிட்டு வருவோம் அன்றைக்கி ஃபுல்லா டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம் அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து வேற எங்கேனா வெளியில் போகணுன்னா சாத்தனூர் போவோம் அப்படி இல்லைன்னா பீச்சுக்கு போவோம் அதுவும் இல்லைன்னாக்கா வேற எங்கேனா அவுட்டிங் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க தண்ணி இந்த ஏரியில் தண்ணிலாம் பார்த்தோம்னா அங்கே போய் கொஞ்சம் ஃபே பார்த்து அங்கே வந்து போகலாம் சி சினிமா பார்க்கப் போவோம் இப்படியெல்லாம் நாங்கள் டைம்மை ஸ்பெண்ட் பண்ணுவோம் டிவி பார்ப்போம் இதுவே எங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு போர் அடிக்காது எங்களுக்கு மெயினாக அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் நாங்கள்